ஆ ஆமாப்பா நீங்கள் எ நீங்கள் எங்கேயிருந்து கால் பண்ணுறீங்க யார் ஆ ஓகே ஐயோ எப்போது எப்படி என்னாச்சு ஓகே ஓகே நேத்து ரெண்டு நாளாகவே உடம்பு சரி இல்லாமல் தான் இருந்தது எக்ஸாம்னால் தான் இன்றைக்கி அமுச்சு விட்டேன் ஸ்கூலுக்கு ஓ சரி பரவாயில்லை அங்கேயே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வேணால் சீக்கிரமாக வரேன் ஏதாச்சும் ஃபஸ்ட் எய்ட் எதனா பண்ணுங்கள் ஆ ஆ சரி பார்த்துக்கோங்க ஏதாச்சும் சாப்பிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஆ காலைல நான் ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக ராகி தான் கொடுத்து அனுப்பிச்சேன் ராகி கூழு ஆ அதை கொஞ்சம் தான் குடித்தாங்க பசியில் கூட இருக்கும் இதுமாதிரி மயக்கம் வரதுலாம் ஆ சரிங்க மேம் கொஞ்சம் வாங்கிக் கொடுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் வெளியில் இருக்கேன் ஃபங்க்ஷன் போறதுனால் தான் நான் எக்ஸாம் இருக்குது அவங்க லீவ் போடக்கூடாதுனு தான் விட்டுப் போனேன் ஸ்கூலுக்கு சரி ஓகே ஆ சரி மேம் நாங்கள் இப்போ வந்துடுறோம் ஆனால் பார்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டே மட்டும் ஆ சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் ஆ சரி மேம் இதோ நான் ஹஸ்பண்ட் தான் கூட்டி வரணும் அவர் வேறு ஒர்க்கில் இருக்கார் சரி நான் ட்ரை பண்ணுறேன் மேம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குது இப்போ எங்களால் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாமல் ரிட்டன் வந்துட்டு தான் இருக்கோம் ஓகே ம் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் நீங்கள் பார்த்துட்டே இருங்கள் நான் ஒரு வந்துடுறேன் ஒன் ஆர்க்குள்ளே வந்துடுவோம்

ஓகே ஓகே ஆ ஆ சரிங்க மேம் நேற்றெலாம் எக்ஸாமுக்காக தான் படிச்சிட்டிருந்தான் அவன் எக்ஸாம் லீவ் போடக்கூடாதில்ல அதனால் தான் ஆ சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் வச்சிடுறேன்